ஸ்ரீ கேப்ஸுங்களா ஆ என்ன ஃபிரெண்ட்டு ஒருத்தர் தான் இந்த நம்பர் கொடுத்துருந்தாப்புடி இன்றைக்கி நாளைக்கு மார்னிங் நாங்கள் கோயிலுக்கு ஒன்று போகணும் ஸோ நீங்கள் அவைலபிளில் இருப்பீங்களா ஆருத்ரா கபாலீஸ்வரர் டெம்பிள் போகணுங்க

ஆ ஒரு டென் ஈவினிங் ஆகுங்க நீங்கள் மைலே கிலோ மீட்டருக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க அங்கிருந்து எவ்வளோ கிலோ மீட்டரிருக்குங்க கா நாங்கள் இப்போ காமராஜ் நகர்லேருந்து பேசுகிறோம் ஸோ அங்கிருந்து கோயிலுக்கு எவ்வளோ ட்ராவலிங் டைம் இருக்கும் அப்படிங்களா எப்படியும் நாங்கள் கோயிலுக்கு போனால் வரதுக்கு டூ டு த்ரீ ஹவர்ஸ் ஆகும் நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ வெயிட்டிங் ஏதாவது பண்ணுவீங்களா அப்படிங்களா சரி ஓகே ஒன்றும் பிரச்சின இல்லைங்க பக்கத்தில் எதாவது பிளேசஸ் இருக்குதுங்களா விசிட் பண்ணுற மாதிரி ஓகேங்க ஓகே ஓகேங்க ஓகேங்க பாட்டி தான் வராங்கங்க ஸோ ஏதாவது ஒரு நேச்சராக இருக்கிற மாதிரி ஏதாவது பிளேசஸ் ஏதாவது இருக்குதுங்களா பக்கத்தில் ஓகேங்க ஓகேங்க அப்படிங்களா ஓகே ஈவினிங் எனக்கு ஒரு எயிட் டு நைன் குள்ளே வீட்டுக்கு ரிட்டன் வந்தால் ஓகே தாங்க அவ்வளோதான் அப்புறம் நாளைக்கு அப்புறம் அதுக்கு அடுத்த நாள் நாங்கள் கொஞ்சம் வெளியில் போக வேண்டி வேலை இருக்குது ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கெல்லாம் போகணும் ஸோ அதனால் எப்படியும் ஒரு ரெண்டு நாள் எங்களுக்கு அவைலபிளிட்டி இருக்கணும் இல்லை சார் நைட் எட்டு ஒம்பது மணிக்கு கொண்டு வந்து விட்டுருங்க மறுபடி நெக்ஸ்ட் டே மார்னிங் போகிற மாதிரிதான் இருக்கும் ஆ காமராஜ் நகரில் அங்கே காமராஜ் நகர்லேருந்து லெஃப்ட்டில் ஒரு ரோடு போகுங்க அந்த ரோட்டில் வந்தீங்கன்னால் பிள்ளையார் கோயில் ஒன்று இருக்கும் பெரிய ஒரு ஆ அரசமரம் ஒன்று இருக்கும் அங்கே வந்துட்டு நீங்கள் கால் பண்ணீங்கன்னால் நான் உங்களுக்கு ரூட் சொல்கிறேன் சார் ஆமாம் ஆமாங்க அங்கேயே தாங்க அங்கேயே தாங்க ஸ்கூலை தாண்டுனவுன்னையுமே கொஞ்ச தூரம் வந்தீங்கன்னாவே ஒரு பெரிய அரசமரம் ஒன்று இருக்கும் அங்கே அந்த இடத்துக்கு வந்துட்டு கூப்பிடுங்க பக்கத்தில்தான் வீடு நாங்கள் வந்து விசிட் பண்ணிக்கிறேன் உங்களை ஓகேங்க ஆ கன்ஃபார்ம் பண்ணிக்கலாங்க சார் ஓகேங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கலாங்க ஆ சதீஷ்ங்க சார்

ஓகேங்க சார் நீங்கள் மார்னிங் வந்துட்டு எனக்கு கால் பண்ணுங்க சிக்ஸ் ஓ க்ளாக் வந்துடுங்க ஆ கண்டிப்பாக கூப்பிடுங்க சார் ஆ ஓகேங்க